சிவகங்கை மாவட்டத்தின் தனித்துவமான கை கைவினை பொருட்கள் அப்படின்னா வந்து மானாமதுரையில செய்த அந்த மண் மண் மண் மண்பாண்டம் தொழில் வந்து நம்மளோட அந்த நம்ம சிவகங்கை மாவட்டத்தோட முக்கியமான தொழிலாக அது இருக்குது ஏன் அப்படின்னா மானாமதுரையில் இருந்து தான் நிறைய ஊர்களுக்கு அந்த சட்டி அந்த அடுப்பு பானை அதெல்லாம் வந்து நிறைய அந்த சித்தி வகைகள் அந்த துளசி மாடங்கள் அந்த மண்ணில் செய்யப்பட்ட அந்த மணி கோர்வைகள் அதெல்லாம் வந்து அதிகம் அந்த பூ வைக்கிற பூ தொட்டி அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து தான் நம்ம சிவகங்கை மாவட்டத்துலேந்து மானாமதுரையில் இருந்து தான் அதிகமான இடங்களுக்கு வந்து இறக்குமதி ஆகுது நம்ம நம்ம ஊரில் இருந்து அந்த அந்த தொழில் வந்து நம்ம ஊரில் தான் அதிகமாக மானாமதுரையில் இருந்து வந்த பொருள் இது வந்து மானாமதுரையில் இருந்து வந்தது இந்த பானை ஆகட்டும் சட்டி ஆகட்டும் மண்பாண்டத்தில் செஞ்ச எல்லா பொருளுக்கும் வந்து ரொம்ப பேர் பெற்றது வந்து நம்ம மானாமதுரை தான் அப்பறம் இன்னொன்று வந்து டைல்ஸு நம்ம டைல்ஸ் தொழில் வந்து அதிகமாக நம்ம ஊரில் கிட்டத்தட்ட ஒரு ஊர் ஒரு ஏரியாவே வந்து முப்பத்தஞ்சு தொழிலாளி முப்பத்தஞ்சு குடும்பங்களுக்கு மேல் இந்த டைல்ஸ் தொழில் அழகழகான டிசைன்லாம் பண்ணி அதை வந்து வெளிநாடு வரைக்கும் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமை வாய்ந்தது தான் அந்த தொழில்லாம் வந்து நம்ம நம்மளுடைய சிறப்பு வாய்ந்த தொழில் பிவிசி பைப் தயாரிக்கிற கம்பெனி அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அதிகமான தொழில் வளம் நிறைந்த ஏரியா வந்து நம்மளோட ஏரியா இந்த இடத்துல வந்து நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயந்தானே எவ்வளோவோ டைல்ஸுலாம் வந்து எங்கெங்கோ இருந்துலாம் வந்து நம்ம டிஸ்டிக்கில் வாங்கிட்டு போகிறாங்க நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பொம்மைகள் ஆகட்டும் அந்த மண் மண்பாண்டம் பொம்மைகள் டைல்ஸு இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பு பெயர் பெற்றவங்க நம்ம ஏரியாவில் இருந்து தான் இந்த பொருள்லாம் வந்து வெளிநாடுகளுக்கும் சரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அதர் டிஸ்ட்ரிக்கும் வந்து நம்ம இதில் இருந்துதான் இது வந்து இறக்குமதி ஆகுது